இப்போ இது கேஸ் ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ்வுன்னு எடுத்து பாக்கக்குள்ளே ரெண்டு பர்னர் வரதும் இருக்கு நாலு பர்னர் வரதும் இருக்கு இப்போ சின்ன பாத்தரம் அப்படிங்கக்குள்ளே அந்த சின்னதில் வச்சுக்கலாம் ரெண்டு சின்ன ப பர்னர்லையே சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்குலாம் பெருசாக வக்கோணுன்னா பெரிய பா பாத்திரம் வக்கோணுன்னா அந்த பெரிய பர்னரில் வச்சுக்கலாம் அது வந்து சீக்கரம் அது வந்து அதுக்காகவும் இது வந்து இதுக்காகவும் இது ரெண்டுமே நமக்கு வந்து நல்லது தான் நம்ம பால் காய்ச்சறது போக்கு பாயாசம் போக்குவரத்தெல்லாம் இதுல சின்னதில் வச்சுக்கலாம் பெருசுலன்னா பெருசில் வச்சுக்கலாம்